வணக்கம் நான் வந்துட்டு இது வரைக்கும் ரன்னிங் க்ளப்பில் சேர்ந்தெல்லாம் ஓடுனது கிடையாது ஆனால் நாங்கள் வந்துட்டு எங்கள் அறையில் தங்கி இருக்க நண்பர்கள் ஒரு இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் அல்லது நான்கு பேர் வந்துட்டு ஒரு குழுவா வந்துட்டு ரன்னிங் ஓடுனது கிடையாது ஆனால் இந்த அதிகாலை வேளையில் எந்திரித்து இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கிறப்ப சிறிது தூரம் வந்துட்டு ஓடுவோம் ஸோ அப்படி வந்துட்டு ஓடுறப்ப வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அது உடலுக்கு ஒரு திடமாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு புத்தூட் ஒரு புத்துணர்ச்சியாகவும் வந்துட்டு இருக்கும் ஏன்னா அதிகாலையில் இந்த நடைப்பயிற்சி இந்த ஓட்டப் பயிற்சி எல்லாமே வந்துட்டு இந்த உடல் ஆரோக்கியத்தை சம்மந்தப்படுத்தி நம்ம செய்கிறனால வந்துட்டு அப்படி இருக்குது ரன்னிங் க்ளப்பில் சேர்ந்து ஓடக் கூடிய அந்த ஒரு எண்ணம்லாம் வந்துட்டு இப்போதைக்கி இல்லை அந்த ஒரு விருப்பம்லாம் கிடையாது அது எ அது அதை தவிர்த்து வேற என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாரத்தான் போன்ற போட்டிகள்லலாம் வந்துட்டு இது வரைக்கும் நான் கலந்துக்கிட்டது கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாரத்தான் போன்ற போட்டிகள்ல கலந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு மூன்று கிலோ மீட்டரோ அல்லது ஐந்து கிலோ மீட்டரோ அல்லது பத்து கிலோ மீட்டரோ அது இலக்கை அடையணும் அவ்வளவு தான் அது வந்துட்டு நம்ம ஜெயிச்சு வந்துட்டு பரிசு வாங்கணும் அப்பட்ன்றதெல்லாம் இல்லை அதனோடய இலக்கை அடைகிற அளவுக்கு நம்மளுடைய உடல் நலத்தை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்பட்ன்றது மட்டும் தான் இப்போதைக்கி என்னுடைய விருப்பமாக இருக்குது நன்றி